நகரத்துக்கு இப்பக்கு போனாக்க அங்கே உள்ள டஸ்ட் இந்த மாதிரி அங்கே தங்கினாக்க கார் சவுண்டு இந்த சவுண்ட்லாம் எங்களுக்கு பிடிக்கியே பிடிக்காது அதனால கிராமத்தில் வந்து நாங்கள் எப்பயும் இருக்குற மாதிரி ஜாலியாக குளத்தோட நின்று விளாண்ட்டு அதுக்கப்பறம் குளத்துல துணி துவச்சிட்டு அதுக்கப்பறம் வந்து ஜாலியாக வயல்ல போய் விளாண்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போய்ட்டு அதுக்கப்பறம் மீன்லாம் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நகரத்தில் இருக்காது அதனால நாங்கள் இது கிராமத்திலே இருப்போம் ஜாலியாக இருப்போம் அதுக்கப்பறம் திருவிழா வரும் அங்கே கிரா இது சித் நகரத்திலேலாம் இருக்கும் ஆனால் கிராமத்தில் உள்ள மாதிரி திருவிழாலாம் வராது அதுக்கப்பறம் வந்து இங்கே ஃபுல்லாக பசுமையாக இருக்கும் மாடு ஆடுலாம் நல்லா இங்கே சாப்பிடும் ஆனால் சிட்டியிலேலாம் அந்த மாதிரிலாம் மாடு கேரிபை பாலித்தீன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்து அதுக்கப்பறம் செத்துப் போய்டுது அது உள்ளார பாலித்தீன்லாம் சாப்பிட்டுட்டு செத்துப் போய்டுது ஏ அதே இங்கே கிராமனா இங்கே புல்லு மட்டும் தான் இருக்கும் புல் சாப்புடுறனால பசுமாடு நல்லா பால் கறக்கிறனால தான் நம்மளுக்கு இது வருது என்னது பால் நல்லா வருது அதுக்கப்பறம் வந்து அரிசிலாம் இங்கே விவசாயம் பண்ணதால தான் சிட்டிக்கே போது கிரா இன்னாது நகரத்துக்கே போகுது நகரத்தில் இருந்து தான் இங்கேருந்து தக்காளி வித எல்லாமே இங்கேயிருந்து தான் தக்காளி அப்பறம் காய்கறி எல்லாமே ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கேயிருந்து தான் நாங்கள் இது கிராமத்தில் இருந்து தான் நகரத்துக்கே போகுது அப்பறம் எதுக்கு நாங்கள் அங்கே இது நகரத்துக்கு போகணும் எல்லாமே இங்கே தான் இருக்கே